ஐயா வணக்கம் நான் உங்க கம்பெனி நிறுவனத்திட்டேருந்து உணவு ஆடர் செஞ்சுருந்தேன் அந்த ஆடரை நான் குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடியே அதாவது உங்களுக்கு ஆடர் கொடுத்த அடுத்த அஞ்சு நிமிஷத்துலயே அதை நான் வேண்டாம் என்று நிராகரிப்பு கேன்சல் செய்துட்டேன் அது உங்களுக்கும் தெரியப்படுத்தப்பட்டு விட்டது அதை நீங்களும் அந்த செய்தியை பார்த்திருக்குறீங்கன்ற தகவலும் எனக்கு கிடச்சிருக்கு அந்த தகவலின் படி இப்போ நீங்கள் அரைமணிநேரத்துக்கு உள்ளாக நான் அதை உங்களுக்கு செலுத்தியிருந்த தொகையை நீங்கள் எனக்கு திருப்பி செலுத்தணும் அப்படிங்கிறது உங்களுடைய நிறுவனத்தின் நிபந்தனைகளில் ஒன்றா இருக்கிறத நான் இப்போ படித்தேன் ஆனால் இன்னும் ஒரு மணிநேரம் ஆன பிற்பாடும் எனக்கு நான் செலுத்திய தொகை உங்களுக்கு அளித்த ஆடரை கேன்சல் பண்ண பிற்பாடும் எனக்கு இன்னும் வந்து சேரலை அதனால் காலதாமதம் ஆகிவிட்ட காரணத்தினாலும் உங்கள் நிறுவனத்தோடய நிபந்தனைபடியும் நீங்கள் அரைமணி நேரத்துக்கு முன்னாடியே அதை நீங்கள் எனக்கு அதை என் கணக்கில் திரும்பவும் செலுத்தி இருக்கணும் ஆனால் நீங்கள் அதை செலுத்தலை அப்படிங்கிறதுனால இப்போது நான் உங்ககிட்ட தொடர்பு கொண்டு இந்த புகாரை உங்களுக்கு தெரியவிக்க வேண்டிய காரணமாகிடுச்சு உங்களோடய விற்பனையாளரோடய அந்த தொடர்பு எண்ணை தொடர்புகொள்ள முயற்சித்தாலும் அவர் அந்த அழைப்பை ஏற்கலை அழ அந்த அழைப்பை அவர் ஏற்றிருந்தாருனா அவர்கிட்டயே இந்த நிபந்தனைகளை சொல்லி உங்களுக்கு அதை சிரமமில்லாத மாதிரி மாற்றிருக்க முடியும் ஆனால் அந்த அழைப்பை அவரு ஏற்கலைன்ற காரணத்துனால் திரும்பவும் இப்போ உங்களை தொடர்பு கொள்ளவேண்டிய சூழல் இக்கட்டானசூழல் ஆகிடுச்சு இப்போ நான் கேட்குறது என்னன்னால் உங்களுடைய நிபந்தைங்களுக்கு உட்பட்டு நீங்கள் அரை மணி நேரத்துக்குள்ளாக எனக்கு திரும்ப அளித்திருக்க வேண்டிய என்னுடைய தொகையானது இன்னும் அளிக்கப்படாமல் இருக்குது அதை நீங்கள் கூடிய சீக்கிரத்தில் எனக்கு திரும்ப அளிக்குமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி